பெண்கல்வி பற்றி நினைக்கும் போது நம் நினைவுக்கு வருவது ஆரம்பப் பள்ளிக்கு செல்ல முடியாத நீங்கள் சந்தித்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கலாம் இப்போது சமீபகாலமாக பல பெண்கள் வந்து ஆரம்பக் கல்வியை கூட முடிக்காமல் இருக்காங்க ஆனால் மில்லியம் வளர்ச்சி இலக்குகளை வந்து ஒரு அடிப்படை ஒரு பகுதி வந்து அடிப்படை கல்வியின் பாலின சமத்து சமத்துவத்தை நோக்கி வியத்தகு முன்னன் முன்னேற்றத்தை வந்து எட் எட்டியிருக்குது இன்னும் நிறையா செய்ய வேண்டி இருந்தாலும் பெண் பெண்களின் கல்வி திறன்கள் வேலைவாய்ப்புகள் இதை எல்லாம் மேம்படுத்துறதுக்கு இன்னுமே இ இந்தக் காலத்தில் இப்போ வந்து ரொம்ப சவாலான விஷயமா இருக்குது ஆரம்பப் பள்ளிக்கு முன்னும் பின்னும் பார்த்திட்டிங்கனா என்ன நடக்குது எதில் வந்து கவனம் செலுத்தப்பட வேணும் அப்டிங்கிறத இன்னுமே வந்து அவங்க யோசிக்கலாம் பெண்கள் இளம் பெண்கள் வந்து தங்களுக்கு தேவையான திறன்களை பெறுவதற்கு வந்து உலக வங்கியில் ஸ்டெப் கட்டமைப்பில் வந்து பரிந்துரைக்கப்பட்ட ஐந்து படிகள் வந்து தேவைப்படுது நல்ல செய்தி என்னென்னா ஒவ்வொரு அடியிலுமே பெண்கள் வந்து தங்களுடைய திறனை பூர்த்தி செய்ய எந்த தலையீடுகள் உதவும் என்பது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு பெண்கல்வி பற்றி பார்த்திட்டிங்கனா முதலாவதாக குழந்தைப் பருவ வளர்ச்சி அப்டிங்கிறது மூலமாக முதல்ல அடித்தளம் பேசிக்கான ஒரு விஷ்யம் அடித்தளம் வந்து நல்லா அவங்களுக்கு கொடுக்குணும் ஆரம்பகால வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திட்டிங்க அப்படின்னா வெற்றிகரமான தலையீடுகள் மற்ற பகுதியில் வந்து ஊட்டச்சத்து தூண்டுதல் போன்ற அடிப்படை அறிவாற்றல் திறன்களை வந்து எப்படி வழி வழிவகை எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் அப்டிங்கிறத பற்றி வந்து யோசிக்கணும் இரண்டாவது படி பார்த்திட்டிங்கனா அடிப்படைக் கல்வியில் வந்து ரொம்பவுமே கவனம் தேவை அது வந்து எதனாலேன்னா இடைவெளிகள் உள்ளன நிச்சயமா இருபத்தி நாலு குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் ஏழைகள் வந்து இருபது சதவீதமும் குடும்பங்களில் முப்பத்தி நாலு பெண்கள் மட்டுமே ஆரம்பப் பள்ளியை வந்து முடிக்கிறாங்க இருபது பர்சண்ட் வந்து பணக்காரக் குடும்பங்கள் இருக்காங்க அதில் எழுவத்து ரெண்டு பர்சண்ட் பெண்கள் வந்து அவங்கள ஒப்பிடுகையில வந்து இவங்க வந்து ரொம்ப குறைவாக தான் ஆரம்பக் கல்வியை வந்து முடிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஆரம்பக் கல்வியில் வந்து மிகவும் கவனம் செலுத்த வேணும் அப்டிங்கிறது இது அதை எதுக்காக கற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய சொந்த நலனுக்காகவும் நிச்சயமா ஒரு உள்ளார்ந்த மதிப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த ஆரம்பக் கல்வியை வந்து அவங்க கத்துக்கிறாங்க கல்வி கத்துக்கிறதுக்கு நீ இப்போது இருக்கிற கவர்மெண்ட்டில் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்போத்தான் வந்து குழந்தைங்கள அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க அப்டிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்தத் திட்டங்களின் அடிப்படையிலேயும் மக்கள் வந்து கண்டிப்பாக ஆரம்பக் கல்வி குழந்தைங்களுக்கு அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு கல்வியை வந்து நிச்சயமா கொடுக்குணும் அது வந்து இதாகவே கூடாது அதுக்குன்னு நிறைய அமைப்புகள் வந்து இருக்காங்க அதை விட எல்லா அரசுப் பள்ளியிலுமே நிறைய திட்டங்கள் வந்து கொண்டுட்டு வந்துட்டே இருக்காங்க குழந்தைங்கள வந்து கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க அதை உபயோகித்து மா மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பெண் குழந்தைகள வந்து அனுப்பணும் வேலைவாய்ப்பு செய்வதற்கு வந்து எது உதவுது எந்த அமைப்பு உதவுது அப்படின்னா இப்போல்லாம் வந்து நிறையா வந்து கடன் வசதி எல்லாம் செஞ்சுக் கொடுக்குறாங்க அந்த கடன் வசதி மூலமாக வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் வாங்கி அது மூலமாக ஒரு தொழில் வந்து அவங்க வந்து உருவாகிக்கிறாங்க யாரையும் நம்பாமல் அவங்களே வந்து தொழில் வந்து இது பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட் அதுக்காக கொல மக்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க குழு மாதிரி அமைத்து அந்த குழுவுல இத்தனை பேர் சேர்ந்து இத்தனை குழு இத்தனை அமௌ இத்தனை பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழுவுல பணம் கொடுக்குறாங்க அந்த பணம் பணம் மூலமாக நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது மூலமாக தங்களுடைய சுய வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கிக்கிறாங்க இது தான் வந்து கிராமப்புற பெண்களுக்கு வந்து உதவுகிற மாதிரி இருக்குது